டாக்டர் ஹலோ ஆ டாக்டர் நான் கவின் என்னோட ரயிட் சைடு டிஸ் லொகேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொடுத்துருந்திங்க அது எப்படி கை தேறுமா

டாக்டர் அடுத்த வாரம் எனக்கு மேட்ச் இருக்கு டாக்டர் ஓ அப்படிங்களா டாக்டர் என் கோச்சு வேறு எதோ அடுத்த வாரத்தில் மேட்சிருக்கு அப்படிங்கிறாரு அப்போ மேட்ச்லாம் ஆடக்கூடாதுங்குறீங்களா ஐயோ சரிங்க டாக்டர் இப்போ ரெண்டு மாதம் கண்டிப்பாக எடு ஒருவேளை நான் இதை தாண்டி வெள்ளாட போனன்னா என்ன டாக்டர் ஆவும் கை அவ்வளோ தானா சரி ஓகே டாக்டர் ரெண்டாவது எடுத்த ரிப்போர்ட் இன்னும் வரலை டாக்டர் அதை மட்டும் எப்போ வந்து வாங்கிக்கலான்னு மட்டும் சொல்லுங்கள் சரி டாக்டர் ஆ சரி டாக்டர் நான் அண்ணன வர சொல்லி வாங்கிக்கிறேன் டாக்டர் சரி டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர்